ஹலோ ஆ யாருங்க

ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறான் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

ஆமாம் சார் சரிங்க சார் அதுக்கு இப்போது அதுக்கெல்லாம் இப்போது செலவாகுங்களே சார் ரொம்ப என் கிட்டே அந்த அளவுக்கு இல்லைங்கள சரிங்க இப்போ நல்லா நல்லா பாடுறாருங்களா ஆ சரிங்க

ம் ம்

சரிங்க சார் ஸ்கூல் மூலிமா இது காலேஜ் மூலிமா பண்ணுறீங்களா சரிங்க சார்

சார் பணம் சரிங்க சார் கண்டிப்பாக செய்யுங்க நானும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அதுக்கெல்லாம் ரொம்ப சரிங்க அதுதான் சார் படிப்பு அதனால் வந்து பாதிக்கக்கூடாதுங்க படிப்பு ஆ சரிங்க சார் ப அதுக்காக வந்து படிப்பு வந்து பாதிப்பு ஆகக்கூடாது ம் சரிங்க சார் கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேங்க நான் வீட்டில் கேட்டுவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் ஆ வீட்டில் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க சரிங்க சார் ஆ சார் தேங்க் யூ சார்